அம்மா உங்கள் பேர் உங்கள் பேர் என்னம்மா ஆ என்னம்மா உங்களுக்கு ப்ராப்ளம் சரி நல்லா ஆமாம் சொல்லுங்கம்மா

அம்மா நீங்கள் வந்து அது வந்து வேலை செய்கிற ஸ்ட்ரஸ்ல அது மாதிரி எல்லோருக்கும் ஆகும் அதெல்லாம் ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் வந்து காலையில் கரெக்டாக சாப்பிடுங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து டிஃபன் வந்து ஒரு ஒம்போது மணிக்குள்ள சாப்பிடுங்க மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிடுங்க நைட் நைட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஏழு மணிக்கு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுங்கள் நல்லா தூக்கம் வந்தாலே உங்களுக்கு இதுமாதிரி பிரச்சனை வராது அதே மாதிரி ஜீரணமாகக்கூடிய பொருள் வந்து நைட்டில் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து இதுமாதிரி மன உளைச்சல் எதாவது இருந்துச்சுன்னா தியானம் செய்யுங்க கோவிலுக்கு போங்க யோகா செய்யுங்க என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆர்வம் இருக்கோ அதில் வந்து செய்யுங்க வேறு டென்ஷனே எடுத்துக்காதீங்க பார்த்தா இல்லை அம்மா அதுதான்மா எல்லோருக்கும் டென்ஷன் இருக்கும் அதை வந்து நாம் தான் வந்து கொறைச்சிக்கணும் கொறைச்சிக்கிட்டா தான் நம்ம வந்து சொல்லுங்கம்மா அது தான்மா வந்து ரைட்டு எல்லோருக்கும் அது இருக்கிறது தான் அது நாம்மளாக தான் வந்து நோயாக வைச்சிக்கக்கூடாது நாம்மளா வந்து நாம்மளே வந்து சரிப்படுத்திக்கணும் என்னென்னா நம்ம நல்லா சாப்பிட்டு எது நம்மளுக்கு செய்வேண்டிய வேலை அதை ரெகுலராக செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு காலை எழுந்து எழுந்தவொடனே ஒரு அதுக்கப்புறம் ஒரு யோகா மாதிரி செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலை பாருங்கள் மதியம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிவி செல்ஃபோன்னு இதுமாதிரி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதுமாதிரி இருக்கிறது நிறைய டென்ஷன் ஆகக்கூடாது இதெல்லாம் நாம் பார்த்து மனசு நாம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நிறைய டென்ஷன் ஆகும் இது மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்டே ஆ அம்மா அப்பா அக்கா தங்கச்சி நம்ம சொந்தம் உறவினருங்கக்கிட்டே வந்து நம்ம ரிலாக்ஸாக மனம்விட்டு பேசும்போது இந்தமாதிரி டென்ஷன் ஆகாது இது டென்ஷனுக்கு வந்து நாம் தான் வந்து குணப்படுத்திக்கணும் அப்படியே விட்டோம்ன்னா அது எதிர்காலத்தில் ஒரு பெரும் நோயாக ஆகிடும் அதனால் அந்தமாதிரி இப்போ விடவும் கூடாது நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்டெடுங்க நல்லா தூங்குங்க நல்லா தூங்குனாலே உங்களுக்கு சரியாப்போகும்மா அப்படி நீங்கள் வந்து அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதில் நல்லா வந்து சாமி கும்பிடுங்க இல்லை கோவிலுக்கு போங்க இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக சரியாப்போகும்மா ஆ சரி ஆ சரிம்மா சரிம்மா நன்றிம்மா ஆ ஆ ஓகேம்மா